மதம் என்பது ஒரு கிறிஸ்தவ மதம் இருக்கிறது முஸ்லீம் இருக்கிறது இந்துக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடிட்ருக்கிறாங்க அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்துக்கள் இன்னும்போது ஒரு ஊ ஊ ஒவ்வொரு ஊருலேயும் ஒவ்வொரு மாரியம்மன் கோயில் ஒரு கோயில்தான் இருக்கும் அந்த கோயில்ல வந்து அனைத்து சமூகத்தினர்களும் ஒன்றாக அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க அன்னைக்கு வந்து நமக்கு மத நல்லிணக்கங்கள் அன்னைக்கு வந்து இதாகுது அந்த இந்து இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் ஒரு ஊர் ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த மாதிரி இதுதான் நடந்துகிட்ருக்குது அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்து மதத்தில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்தவ மதமும் வந்து ஒரு ஒரு க கிறிஸ்மஸ் பண்டிகை அந்தமாதிரி இன்னும் போது எல்லாருமே இது பண்ணுறாங்க அதே மாதிரி வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறவுங்க இந்துக்கள் எல்லோரும் இந்துக்களும் போகிறாங்க முஸ்லீம் போகிறாங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் போகிறாங்க மற்ற மாநிலத்தவர்கள் எல்லோரும் போகிறாங்க அந்த விதத்துலேயும் மதம் இது பண்ணுது மதம் வேறு பண்பாடு வேறு அப்படின்ட்டு நினைக்கிற ஆள் நான்